நம்ம வந்து இப்போ பார்க்க போவது இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எந்த நிலத்துல உழப் போகிறமோ அதாவது நெல் பயிரிட போகிறமோ அந்த நிலத்துல வந்து எருவை கொட்டி நல்லா சமப்படுத்தி அதில் தண்ணி விட்டு அந்த எரு வந்து நல்லா செட் ஆகும் அந்த நிலத்தோட நல்லா நுண்ணுயிர் பெருக்கம் நிறையா ஆகி அந்த நிலம் வந்து விளைச்சலுக்கு ஏற்ற நிலமா மாறும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம எருவை கொட்டி தண்ணி விட்டு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த நிலத்த வந்து நல்லா உழணும் அதாவது மேலே உள்ள மண் வந்து கீழே போகிற மாதிரியும் கீழே உள்ள மண் வந்து மேலே வர மாதிரியும் நல்ல ஆழமாக உழுந்துட்டோம்னா எந்தளவுக்கு நம்ம ஆழமாக உழணுமோ அந்தளவுக்கு நமக்கு விளைச்சலும் நல்லாயிருக்கும் அது மாதிரி உழுந்துட்டு நல்லா உழுதுவிட்டு உழுதுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோனா நாற்றை நட்டு நாற்றை நட்டு நான் நாற்றை நடணும் நாற்றை நட்டு ஒரு மூணுவா மூணு வாரம் கழிச்சு பூச்சி மருந்து அடிப்போம் நம்ம பூச்சி மருந்து பூச்சி மருந்தை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணும்ன்னா வேப்பலை என்னது பால் தயிர் அப்புறம் வந்து மாட்டோட மாட்டோட வந்து சாணம் அப்புறம் வந்து கோமியம் இதெல்லாம் வந்து ஒரு பேரரில் வந்து கொட்டி அதை வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய குச்சை வைச்சு நல்லா கிளர்றிட்னு கிளறிட்டு ஒரு ரெண்டு நா ரெண்டு வாரம் இல்லைனா ரெண்டு வாரம் இல்லை ரெண்டு நாள் வந்து அதை விட்டுற்ணும் விட்டுவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு அதை கிளறிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த நெற்பயிர்களில் நம்ம தெளித்தோம்னா அதுவே வந்து பூச்சிக்கொல்லியாகவும் களை கொல்லியாகவும் அதுவே மாறிவிடும் இது மாதிரி பண்ணறதுனால நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலாம் விவசாயம் பண்ணுறதுனால என்னெனு என்ன இதில் பெனிஃபிட்னால் நம்மளுக்கு வந்து மண்ணையும் நம்ம மலடு படுத்தாமல் விவசாயம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விளைச்சலும் அதிகமாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சோட தாக்குதல் பூச்சோட தாக்குதல் இல்லாமல் வெ விஷத்த நம்ம விதைக்காம நல்ல ஒரு நெற்பயிரை நம்ம விதைக்கலாம் இது மாதிரி விதைக்கறதுனால நோய்களும் வரது தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம எந்தளவுக்கு ஆரோக்கியமான பொருட்களை விற்கிறமோ அந்தளவுக்கு சந்தைப்படுத்துதலும் நமக்கு ஈஸியாயிருக்கும் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் விற்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்ன்னு அப்படின் சொல்லி நீங்கள் விற்றிங்கினா அதில் உள்ளவர்களுக்கு ஏன்னால் நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்க்கு கொடுத்தாலும் இது உங்களோட நெல் வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்னது விவசாயத்தை இயற்கை விவசாயத்தில் செஞ்சதுங்கிறதுனால அது வந்து பாசாகிடும் பாஸாகி உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அதோட மதிப்புங்கிறது வந்து அதிகமாகிடும் நீங்கள் இப்போ எல்லாேரும் ஒரு கிலோ அரிசியை வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கனா ஒரு எழுபது ரூபாய் கிட்டே விற்கலாம் ஏன்னால் எந்தளவுக்கு த தரமான பொருட்களை நீங்கள் கொடுக்குறீங்ளோ அந்தளவுக்கு உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அதோட மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இயற் அதே மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் தக்காளி வெண்டைக்காய் எப்படி சொல்வது முருங்கைக்கீரை கத்திரி பீட்ரூட்டு இது மாதிரி பொருட்களையும் நீங்கள் விளை வைக்கிலாம் உருளை கிழங்கு கிழங்கு வகைகள் அப்புறம் வந்து கீரை வகைகள் இது மாதிரி வ பொருட்களையும் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் மேலே உள்ள உங்கள் மேலே உள்ளன்னு சொல்ல முடியாது உங்கள் மே உங்கள் விவசாயத்து மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து எல்லாேருக்கும் நிறையாகும் உங்களோட தேவை வந்து எல்லாேருக்கும் தேவைப்படும் இயற்கை விவசாயடத்தோட தேவை தான் இப்போ வந்து எல்லாேருக்குமே தேவை இப்போ காய்கறி கிடைக்கிறத விட காய்கறி தரமாக கிடைக்குதாங்குறதுதான் முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நல்ல காய்கறிகள் நல்ல தரமான காய்கறிகள் வேணும்னா நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணிணா தான் அதுக்குள்ளே எப்படி சொல்வது அதற்கான மதிப்பையும் லாபத்தையும் நீங்கள் ஈட்ட முடியும் உங்களுக்கு வந்து நல்ல பொருளும் கிடைக்கும் அதே சமயம் லாபமும் கிடைக்கும் நீங்கள் கெட்ட பொருளை விற்று லாபம் அடைகிறது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அந்த விஷயம் வந்து உங்களையே பாதித்தாலும் பாதிக்கும் இப்போ நீங்கள் விளைய வைக்கிற பொருள் வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷத்த விதைய விற்கிறீர்ங்னா அந்த விஷம் உங்கள் வீட்டு தட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது அதுதான் அதனால நீங்கள் நல்லதே செய்யுங்க அது நல்லதே நடக்கும் உங்களுக்கும் நல்ல பொருட்களை விளைவிச்சுங்கனா நல்ல பொருளாகவே எ எல்லாேரும் சாப்பிறத நீங்களும் சாப்பிடுவீங்க அதனால் நல்ல பொருட்களை விளைவிங்க அதுவும் இயற்கை விவசாயத்தில் விளைவிங்க செயற்கையான உரங்கள் அப்புறம் வந்து செயற்கையான பூச்சி கொல்லி இதெல்லாம் பயன்படுத்திங்னால் உங்களோடை நிலத்தயும் பாழாக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்ற சாப்பாட்டையும் பாழாக்கிவிடும் எல்லாத்தையும் விஷத்த விஷமா மாற்றிடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து நமக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளார விஷத்த ஏற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் வந்து நீங்கள் செய்கிற இந்த ரசாயன கலப்பு வந்து நாளைக்கு உங்களோட சந்ததியே பாதிக்கும் அதனால் இயற்கை நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரியே நம்ம இயற்கை முறையில் நம்ம சாப்பாடு எல்லாமே இருந்ததுனால் நமக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே வராது அதனால்தான் பெரியவங்க அப்பலேருந்து சொல்லியிருக்காங்க உணவே மருந்து மருந்தே உணவுன்னு அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மருந்து அதனால் அந்த மாதிரி மருந்தை வந்து நம்ம மருந்தாகவே எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம விஷமா மாற்றிட கூடாது அதை வந்து ஒரு நோய் நோய் உருவாக்கிற ஒரு கிருமியாக மாற்றிட கூடாது அதனால் நீங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அதனால வரக்கூடிய காய்கறிகளையோ பழங்களையோ இல்லை என்னது அரிசியையோ நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் உடலும் ஆரோக்கியமாயிருக்கும் உங்களோட ஆயுளும் நீட்டிக்கும் இதுதான் வந்து இயற்கை விவசாயத்தோட எப்படி சொல்வது வரைமுறையே இதை பற்றி நிறைய நம்மாழ்வார் பற்றி பேசியிருக்காங்க நம்மாழ்வார்ரோட நிறைய சொற்பொழிவுகளை கேளுங்க அதுவே உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை இ இயற்கை விவசாயம் பக்கம் உங்களை தானாகவே அழைச்சுட்டு போய்விடும்